எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் அப்படின்னு பார்த்தோன்னா வௌவால் மீன் அப்புறம் வந்து சங்கரா மீன் அப்புறம் வந்து போத்தல்னு ஒரு மீன் இருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் சைடில் எல்லா மீனுமே வந்துவிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கடல்லேந்து பிடிச்சிட்டு வந்து வரப்போ வந்து எங்கள் சைடில் வந்து சங்கரன்னுபந்தல்னு ஊர் இருக்கு அங்கே நாகப்பட்டினத்தில் அப்புறம் இங்கே பக்கத்தில் நெடுங்காடு சைடுலலாம் வந்துவிட்டு ரொம்ப மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இறக்கிட்டு வந்து உடனே கொடுப்பாங்க அந்த மீன் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இங்கே வெளிலலாம் போய் வாங்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நமக்கு வந்து இருக்காது ஆனால் இங்கே வந்து ரொம்ப டே சுவையாக இருக்கும்